எனக்கு வரைய பிடிக்காத நாள் அப்படிலாம் எதுவும் கிடையாது வரையறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேணா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரைய வரையறதுக்கு தோணணும் அதுக்கான சூ சூழ்நிலைகள் சரியாக அமையணும் அந்தமாதிரி அமையாமல் வேணா இருக்கும் அப்போ வேணா வந்து எனக்கு வரையறதுக்கு பிடிக்காம இருக்கும் பிடிக்காத நாள் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா கொழந்தை கொழந்தை தூங்கிட்டுருக்கப்போ வரைவேன் தூ தூங்கி எந்திருச்சிடும் குழந்தைய பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வரையா வரைய முடியாமல் இருக்குமே தவிர வரைய பிடிக்காத நாட்கள்லாம் எதுவும் கிடையாது தினசரி வழக்கத்திலனா வந்து ஏ வேலைகளையும் முடிச்சிட்டு குழந்தையெல்லாம் தூங்க வைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரைய ஆரம்மிப்பேன் அந்தமாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன் அந்தமாதிரி தான் நிர்வகச்சு நான் வர வரைஞ்சிட்டு வீட்டையும் பார்த்துட்டு வரையறதையும் பார்த்துட்டு இருக்கேன்